ஆ ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஃபுட் சார் நீங்கள் வாங்கியிருந்தீங்க என்ன ஃபுட் சார் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படியா சார் இதுவரைக்கும் இது மாதிரி கம்ப்ளைன்ட்லாம் எங்களுக்கு வந்ததில்லை சார் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கம்ப்ளைன்ட் பண்ணுறீங்க ஓகே சார் இதுக்கப்புறம் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் சைட் தான் தப்பு இருக்கு போல் ஓகே சார் சாரி சார் இல்லை சார் அப்பைலேர்ந்தே பசங்க இங்கே தான் சாப்டுட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இது மாதிரி கம்ப்ளைன்ட்லாம் எதுவும் வந்ததில்லை சார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது இது மாதிரி கம்ப்ளைன்ட் வந்துருக்கு ஓகே சார் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குறோம் இதுக்கப்புறம் எங்கள் சைட்லர்ந்து எந்த ப்ராப்ளமும் எதுவும் வராது ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் இதுக்கப்புறம் எந்த ப்ராபளமும் வராது ஓகே சார் தேங்க் யூ சார்